நீங்கள் என்ன கொஷ்டின் கேட்டிருக்கீங்கன்னா புகைப்படம் எடுப்பதை ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது தொழிலாகவோ தொடர விரும்புவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீர்கள் நியாயமாக பார்த்தா ஃபோட்டோகிராஃபி வந்து என் நான் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு ஒர்க்கு பண்ணணும் அதை தொழிலா பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அந்த வகையில் பார்த்தமுன்னா எனக்கு நானே என்ன அறிவுரை சொல்லிக்கலான்னால் ஒவ்வொரு டைமும் நம்ம டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணும்போது ஒவ்வொரு ஒரே மாதிரியாக வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டாக புதுசு புதுசாக முயற்சிகள் எடுக்கிறது மூலிமா நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அதாவது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் இல்லை காதுகுத்து இந்தமாதிரி ஒரு திருவிழா கும்பாபிஷேகம் இந்த மாதிரி எந்த திருவிழா ய எந்த விதமான விசேஷம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிடுவோம் ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணிக்கொடுங்க அந்தமாதிரியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ இன்றைக்கி காலத்தில் என்ன ஆச்சுன்னா ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் இதுலேயே வந்துட்டு அதாவது ஒரிஜினல் ஃபோட்டோ கேமராவை வச்சு நம்ம எந்தமாதிரி க்ளாரிட்டியில் ஃபோட்டோஸெலாம் எடுக்க முடியுமோ அதுக்கு ஈக்வலாக வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் சிஸ்டத்தில் கொண்டு வந்துவிட்டாங்க இது மூலிமா என்ன ஆகுதுன்னால் ஒரு ஃபோட்டோகிராஃபி அந்தமாதிரி புகைப்படம் எடுக்கக்கூடிய திறம உள்ளவங்க அல்லது அதே தொழில வச்சு அவங்க அவங்க குடும்பத்தை வந்து அன்றாடம் வாழ்க்கையில ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்களோட வாழ்க்கையெல்லாம் ரொம்ப பாதிக்குது இதனால அப்போ அவங்க வேறு என்ன பண்ணுவாங்க அந்த தொழில விடுவாங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க இந்த மூலிமா பண்ணுவாங்க இப்போ அந்த கேமரா தொழில் என்ன ஆகும் இது மூலிமா ஃபோட்டோகிராஃபர் அங்கே ஒன்று குறையும் இந்தமாதிரிதான் நாட்டில் இப்போ பலப்பேர் வந்துட்டு தொழில மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணன்னா அப்டேட் இந்தியாவோட வளர்ச்சிக்கு வந்துட்டு ஊக்கமளிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஃபோன் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அதுலேயே கேமரா ஃபிங்கர் டிப்பு இந்தமாதிரி என்னென்னமோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துடுச்சி இப்போது வந்துட்டு இதனால்தான் நம்ம ஃபோட்டோகிராஃபி புகைப்படம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ ஸ்டுடியோ இந்தமாதிரி இதெல்லாம் பாதிக்குது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு கடை ரெண்டு கடை இருக்கும் நம்ம போய் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்போம் இல்லை ஃபோட்டோ எடுப்பாங்க அதை வந்து நமக்கு இல்லை ஒரு ஃபோட்டோ ஃபிரேம் ஃபிரேமில் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க அதை ஃபோட்டோ கொடுத்துட்டு வந்துட்டு அதிலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து போய்விட்டு ரெடியாகிருச்சாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லைண்ணா இன்னும் ரெடி பண்ணலண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை திருப்பி அடுத்த நாள் போய்விட்டு சாய்ந்திரம் வாங்கண்ணா ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ போய் ஸ்டுடியோவில் போய் நின்றோன்னா ஒரே க்ளிகில் எடுத்துடுறாங்க ரெண்டு நிமிஷத்துல ஃபோட்டோவாக நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்படியெல்லாம் இருக்கனால் அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் அது வந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது அதே சமயம் ஒரு பக்கம் இந்தமாதிரி பண்ணும்போது இன்னொரு பக்கம் வந்து தொழிலாளர்களோட புகைப்படம் எடுக்கக்கூடிய அவர்களோட வாழ்க்க வந்து பாதிக்குது இதுக்காக என்ன பண்ணணுன்னால் அட்வான்ஸ் டெக்னாலஜியை குறைக்கணுன்னு நான் சொல்ல வரல இந்தமாதிரி புகைப்படம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ஃபங்சன் காதுகுத்து கல்யாணம் இந்தமாதிரி விசேஷத்துகெல்லாம் ஃபோட்டோகிராஃபர் புகைப்படம் எடுப்பவரை வந்து இன்வெயிட் பண்ணுங்க கூப்பிடுங்க ஏன்னால் அவர் ஒருத்தர்னால் மட்டும்தான் மொத்த ஃபேமிலியுமே சந்தோஷம் பண்ண முடியும் இப்போ நம்ம ஃபோனில் எடுத்தோம்னால் என்ன பண்ணுவோம் ஒரு ஆள் போய் நிற்கணும் மீதி எல்லாேருமே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்க ஒரு ஆள் மட்டும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்போ அந்த ஒரு ஆள் எங்கே போவாங்க இதே வந்து மொத்த ஃபேமிலியும் உட்கார வச்சு இதே ஒரு புகைப்படம் எடுப்பவர் வந்தாருன்னால் மொத்த ஃபேமிலியும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெசன் சொல்லுவாங்க நீ இப்படி பண்ணு நீ தலையை சாய்ச்சிரு நீ கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுமா இந்தமாதிரி சொல்லும்போது நம்மளை வந்து ஒரு ஆங்கிலில் நின்றுட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒன்றா இணைத்து சந்தோஷப்படுத்துறது இந்த இதெல்லாம் யாரை சாருன்னால் புகைப்படம் எடுக்கிறவங்களோட ஃபோட்டோகிராஃபரைதான் மட்டும்தான் சாரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்